ஹலோ ஆ நீங்கள் என்ன கோழிக்கடைங்களா ஹேமா கோழிக்கடைங்களா ம் எனக்கு ஒரு கோழி வேணும்க கோயிலுக்கு சேவல் ஆ கிலோ ஆமாங்க ஓ இப்போ எப்படி கிலோ கிலோ எப்படிங்க அது உயிரோடு ஆ ஆ சரி

ஆமாங்க

ஓ எனக்கு ஒரு ரெண்டு கிலோ ஓ வர மாதிரி வேணும் ரெட் ரெண் ரெண்டு சேவல் முழுசாக வேணும்க ஆ ஆ சரி ஓ நாங்களே அங்கே வரேங்க ஏ என்ன ரேட் போட்டு கொடுக்கறீங்க என்னங்க பத்து ரூபாயில் என்ன இருக்குதுங்க பத்து ரூபாயில் என்ன இருக்குதுங்க ஆ ஆ ஆ ஆ ஆ இன்னும் கொஞ்சம் பார்த்து பார்த்து சொல்லுங்களேன் ஜெயின் ஆ நான் உங்களுடைய கஸ்டமர் தான் அடிக்கடி வரோம் போகிறோம்

சரி சரி ஆமாம் சரி நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேங்க வரேங்க அங்கே நேரரிலையே வரேங்க ஆ சரிங்க ஓகேங்க ஓகே